எங்கள் தோட்டத்தில் வந்து நாங்கள் முல்லை செடி சந்தனமுல்லை அதிகமாக வச்சிருக்கிறோம் அந்த சந்தனமுல்லையே வந்து சந்தனமுல்லை வந்து அதிகமாக பூக்களை பூக்கும் அது வந்து நாங்கள் வந்து வைக்கிறது இல்லாமல் எல்லோருக்கும் கொடுத்து நாங்கள் சந்தோஷப்படுவோம் அது மாதிரி நாங்கள் வந்து ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போனோம் அங்கே போன இடத்துல ரோஜாப்பூ செடிகள் வந்து அதிகமாக விற்பனை செய்யப்பட்டு இருந்தது அப்போ அது வெறும் ரோஜாப்பூ செடிகள் வந்து மஞ்சள் கலர் ரோஸ் கலர் இது மாதிரி வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் நட்டோம் வச்சிருந்தோம் வச்சிருந்து அந்த ரோஜாப்பூக்கு தேவையான எல்லா அதுக்குத் தேவையான செம்மண் போடுறது இது மாதிரி அதுங்களுக்கு தேவையான தண்ணீர் ம டெய்லியும் ஊற்றுற ஊற்றுவோம் நல்லா பூக்கும் நல்லா அடுக்கடுக்கடுக்கடுக்கடுக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அதில் இதழ்களை பார்க்கும்பொழுது எங்கள் மனமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நாங்கள் பூ வந்து ரோஜாப்பூவை பார்க்க மட்டும் தான் பறிக்க இல்லை அந்த ரோஜாப்பூ பூக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவோம் மற்றபடி ரோஜா ரோஜாப் பூவை வந்து என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து அவங்களான் பறிக்க மாட்டாங்க பறிக்காமல் பார்ப்பாங்க பார்த்து ரசிப்பாங்க அதே மாதிரி ஒரு எல்லோ கலர் பூ வந்து அதுக்கு பேரு வந்து என்ன அல்லிப்பூ அல்லிச்செடி வந்து எங்கள் வீட்டுக்கு தோட்டத்தில் முன்னாடி வச்சிருக்கிறோம் அந்த தோட்டத்தில் வந்து ஏ எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் அந்த பூ மலர்வதை பார்த்து எங்கள் மனம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த பூவை பார்த்தோனையே பல்வேறு விதமான கவலைகள் போ போய்விடும் எங்களுக்கு ஏன்னா எப்பொழுதுமே காலையில் ஏழுந்துருச்ச ஒடனையே அந்த பூக்களை பார்க்கும்போது ஒரு சு ஒரு சுறுசுறுப்பு தன்மை எங்களுக்கு ஏற்படும் அதனால் அந்த பூக்களை வந்து வெட்டாத அளவுக்கு அது உயரமாக போ போனதுக்கப்றம் கொஞ்சம் கழிச்சி விடுவோம் மற்றபடி இடையில வந்து நாங்கள் அதை வெட்ட மாட்டோம் நல்லா பார்த்துக்குவோம் நல்லா தண்ணி ஊற்றுவோம் அது மாரி எங்கள் பிள்ளைகளும் அந்த செடிகளுக்கு சரியாக தண்ணி ஊற்றுவாங்க ஊருகளுக்கு போனாலும் நாங்கள் வந்து அந்தச் செடிகளுக்கு தண்ணிக்கு தண்ணியை வந்து பக்கத்தில் உள்ளவங்கள ஊற்ற சொல்லிடுவோம் ஏன்னா காய்ஞ்சி போயிடும் போயிடும் இல்லையா அதனால சரியான நேரத்தில் அவங்கள ஊற்ற சொல்லி அவங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு போவோம் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கனகாமரம் வந்து எங்கள் வீட்டில் நிறையா பூக்கும் கனகாமரம் செடிகள் வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அதை வந்து நாங்கள் ஒவ்வொரு கலரில் வச்சிருக்கிறோம் ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் அதுக்கப்பறம் ச ஒரு சாதாரண லைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கலர் இது மூணு விதமான கனகாமரமும் நாங்கள் வச்சிருக்கிறோம் அந்த கனகாமரம் நல்லா வந்து அழகா பூத்துக்குலுங்கும் பூத்துக்குலுங்கும் அதை பறித்து நாங்கள் வந்து எங்களுக்கு இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய எல்லோருக்கும் கொடுத்து நாங்கள் அதை மகிழ்வோம் பார்த்து மகிழ்வோம் அது பூத்துக்குலுங்குறதை பார்த்து மகிழ்வோம் எங்கள் தோட்டத்தில் வந்து நிறைய செடிகள் வச்சிருக்கிறோம் என்னன்ன செடிகள் அப்படின்னு சொன்னால் ஓமவல்லி அடுத்தது சோற்றுக்கத்தாழை அடுத்தது துளசி இதெல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதலாம் வந்து செடிகள் அதுலேருந்து பூக்கள் வராது இருந்தாலும் அதலாம் மருத்துவத்தன்மை கொண்டது இல்லையா அதனால் அந்த செடிகளை எல்லாம் எங்கள் தோட்டத்தில் வச்சிருக்கிறோம் ம மாடி தோட்டத்தில் வச்சிருக்கிறோம் மற்றபடி முக் எங்களுக்கு நல்ல ப பலன் தரக்கூடிய வேப்பம்பூ வேப்பமரத்துலேருந்து பூக்கக்கூடிய பூக்களை பறித்து அதன் மூலமாக என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூக்கள் இருக்குது பார்த்திங்களா அது நல்லா நோய் கிருமிகளை அழி நோய் கிருமிகளை வந்து ஒழிச்சிடும் அப்போ நம் அது வச்சு ரசம் செய்வாங்க ரசம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டில் வைக்கிறோம் இல்லையா ரசம் அது மாதிரியே வெக்கும் பொழுது அதில் இந்த பூக்களை போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தாங்கன்னு சொன்னால் வயிற்றில் உள்ள கிருமிகளெலாம் அழிஞ்சிடும் அப்டின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் அந்த வேப்பம்பூ ரசம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாச்சி தாத்தாலாம் நல்லாவே அதை பயன்படுத்தினாங்க அதே மாதிரி நாங்களுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் அந்த வேப்பம்பூவ பறித்து ரசம் வச்சு எங்கள் பிள்ளைகளுக்குக் கொடுப்போம் ஆனால் கசப்புத் தன்மை உள்ளது தான் இருந்தாலும் என்ன செய்ய முடியும் பிள்ளைகளுக்கு நல்லதுன்னால் நம்ம வந்து வச்சு கொடுக்க வேண்டியது தான் அப்போ கொடுப்போம் அதே மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு வந்து கொடுப்போம் வயதானவர்களுக்கும் கொடுப்போம் ஏனால் அவங்களுக்கு சுகர் அதிகமாக இருக்கறதுனால் இந்த ரசம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது அது மாரி இந்த பூத்துக்குலுங்கக்கூடிய ஒவ்வொரு பூக்களுமே எங்களுக்கு வந்து ஒரு இன்பத்தைக் கொடுக்கக்கூடியது எவ்வளவு தான் நம்ம வந்து துன்பத்தில் இருந்தோம்னாலும் நம்ம வீட்டு தோட்டத்தில் போய் உட்காந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த இயற்கையான காற்றை சுவாசிக்கும்பொழுதும் மற்றபடி அந்த மலர்கள் பூக்கும்பொழுதும் பல்விதம் பல்வேறு விதமான ஒரு வித சந்தோஷம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுது எவ்வளவு தான் ஒரு துக்கத்தில் நம்ம இருந்தோம்னாலும் நம்ம வீட்டு தோட்டங்களை நம்ம நினைக்கும்பொழுது நம்ம வீட்டில் வளரக்கூடிய தோ பூக்களை பார்க்கும்பொழுது நம்மளே வந்து என்ன நம்ம வச்ச செடியா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே ஆச்சிரியமாக இருக்கும் அப்பேர்பட்ட ஒரு மலர்களை வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்கள் வச்சு அதன் மூலம் வந்து நாங்கள் நாங்கள் பயன்பெறது இல்லாமல் அது பூக்களை வந்து யார் விரும்பி கேட்கிறார்களோ அவங்களுக்கும் கொடுப்போம் அதே மாதிரி ஒரு தூய்மையான காற்றை அது எங்களுக்குக் கொடுக்குது ஒரு சுத்தமான தூய்மையான ஆக்சிஜனை நம்மளுக்கு நம்மளுக்கும் கிடைக்க செய்யுது இதன் மூலம் வந்து நமக்கும் நம் உடலுக்கும் அது நல்ல பலன் அளிக்கிறது அதனால் வந்து எல்லோர் வீட்டிலும் வந்து மரங்களை நடுவோம் மரங்களை நடுவதன் மூலம் அது பூத்துக்குலுங்கும்பொழுது நம்மப எவ்வளவு ஒரு துன்பத்தில் இருந்தாலும் அது நமக்கு ஒரு சந்தோஷத்த கொடுக்கும் அதனால எல்லோரும் வீட்டிற்கு வீடு மரம் வளர்ப்போம் ஒவ்வொரு வீட்டிலையும் இதை எண்ணத்தை ஏற்றுக் கொண்டு வீட்டிற்கு வீடு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் நாட்டைக் காப்போம்